ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும் போதுதான் அந்த கஷ்டத்தைலாம் மறக்கிறான் அப்படி சப்போஸ் மறக்க முடியலன்னா பசங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கபடி கிரிக்கெட்டு வாலிபாலு ஃபுட்பாலு இது மாதிரி நிறையா கேம்ஸில் விளையாட்டில் கலந்துக்கிட்டு அவன் கஷ்டத்தை மறந்து அவன் இருக்கிற அந்த அரை மணி நேரம் தான் அவனால் சந்தோஷத்த குடுக்கும் எந்த ஒரு மன கஷ்டம் இல்லாமல் அந்த இடத்துல மட்டும் தான் ஒரு மனுஷன் எவ்வளோ தான் கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த விளையாட்டுங்கிற ஒரு இதுக்குள்ள போய்ட்டாலே சந்தோஷமாயிடுவான் அதுலேயும் விளையாடுறவங்களோட சந்தோஷமா இருக்கணும்னா பசங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கபடி விளையாண்டாங்கன்னா ரெண்டு பேரும் அடித்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு அது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கக்குள்ளே நார்மலாக தான் இருக்கும் அதல்லாம் பெருசாக கண்டுக்காமல் மறுபடியும் மீண்டும் அதுலேயே விளையாண்டு அவங்களையும் சந்தோஷப்படுத்திட்டு நாமளும் சந்தோஷப்படுத்துவான் அது தான் கபடியும் விளையாட்டும் அது மாதிரி நிறையா கேமில் எல்லா கேமிலையும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் இருந்தாலே சந்தோஷமா விளையாடலாம் விளையாட்ட விளையாட்டா தான் இதில் பார்க்கணும்